ஹலோ மரக்கடைங்களா சார் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல ஒரு நல்ல தேக்கில் மரம் கிடைக்குங்களா இல்லை சார் தேக்கு மரம் தான் வேணும் ஒரு நாலு டோர் செய்யறா மாதிரி தேக்கு மரமாக தான் வேணும் ஓகேங்க சார் இப்போ தேக்கு மரம் வந்து நீங்கள் என்ன ரேட்டில் சார் தேக்கு மரம் கொடுக்குறீங்க கிலோ ரேட்டில் ஓகே சார் எனக்கு வந்து ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ கிட்ட தேக்கு மரம் வேணுங்க சார் ஓகேங்க சார் இப்போ நாட்டு தேக்குன்னா என்ன ரேட்டுங்க சார் வரும் பர்மா தேக்குன்னா என்னா ரேட்டுங்க சார் வரும் சரிங்க சார் பர்மா தேக்கே கொஞ்சம் சரி சீக்க சீக்கிரம் எந்த தேக்கு சார் கிடைக்கும் பர்மா தேக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிருங்களா உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குங்களா சார் ரெடிமேடு கதவு நல்லா இருக்குங்களா இல்லை மரத்தில் நம்ம தச்சர் வச்சு செய்யுறதே நல்லா இருக்குங்களா ஓகேங்க சார் எனக்கு பர்மா தேக்கே வந்து நூறு கிலோ போட்டு ப பில்லு போட்டு தாங்க சார் எனக்கு வந்து அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் நான் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ அவரில் கடைக்கு நேராக வந்துடுறேங்க சார் ம் ஓகே தேங்க்ஸ்